நம்ம வளர்க்குற கோழிங்களுக்கு அடிக்கடி வர்றக்கூடிய ஒரு நோய் வந்து அம்மை நோய் அது மூக்குக்கு மேலே அப்படியே கட்டிக்கட்டியாக வந்துரும் அது அதிக வெப்பத்துனால அந்த கோழிங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது நம்ம பாதுாப்பான இடத்துல அந்த கோழிகளுக்கு நல்ல திடமான தீனி எல்லாம் வச்சு வளர்த்தோம்னாக்கா அந்த கோழிகளுக்கு இது போட இது வர்றாது பக்கத்துல மருத்துவரெல்லாம் அதிகம் இருக்கறதுனால எந்த விதமான இது இருந்தாலும் உடனே வந்து தடுப்பூசிகளை போட்டு அந்த கோழிகள காப்பாத்தி நல்ல மாதிரி வளர்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம பகுதியில் அதிகமாக இருக்கு அதனால் கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த கழிச்சல் நோய் அம்மை நோயெல்லாம் உடனே சரி பண்ணிறலாம் இது ஒன்று பெரிய விஷயமே இல்லை